ஆ ஹலோ ஆமாம்ங்க பீரோ வந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்திலேருந்து இருக்குதுங்க பீரோ வந்து எத்தனை அடி பீரோ ஆறடி பீரோ எட்டாயர்ரூபா எதுங்க சோஃபா வந்து பதிமூணாயர்ரூபா மரக்கட்டிலா அது வந்து இருபதுருவாலிருந்து உங்களுக்கு இருக்குது

ம் நீங்கள் வந்து முதல்ல பாருங்கள் அதுக்கு அப்புறம் அந்த உங்களுடைய எக்ஸ்சேஞ்சு பொருளை வந்து மாற்றிக்கலாம் ஆ சரிங்க